ஆ மேம் அம்மா எனக்கு மைசூர் ரோஸ்ஸு வேணும் கிடைக்குமா உங்கக்கிட்டே கிடைக்கும் ஒரு ஒரு கிலோ வேணும் ஒரு மூணு நாளில் ஒரு ஃபங்க்ஷன் வருது எங்களுக்கு மூணு நாளுக்கப்புறம் கிடைக்குமா ஓகே ஓகேம்மா சரி ஆ இல்லை அதுக்கு டிஸ்கௌண்ட் எதுவும் இருக்குதுங்களா ரேட்டு டிஸ்கௌண்ட்டுலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா அதைப் பற்றி

சரி சரி ஓகேம்மா ம் அப்படிங்களா எவ்வளோ மல்லி எவ்வளோ அப்படியா ஓகே சரி ஓகே அப்படிங்களாம்மா அம்மா ஒன்றும் இல்லை எனக்கு இப்போதைக்கி நீங்கள் மைசூர் ரோஸ் மட்டும் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு கிலோ கொடுத்துருங்க நான் வேறு ஏதாவது வேணும்னா நான் உங்களை கூப்புடுறேம்மா ஆ கண்டிப்பாக சொல்கிறேம்மா கண்டிப்பாக சொல்கிறேன் சரி ஓகேம்மா ஆ நான் காட்டி கண்டிப்பாக ஓகே ஓகேம்மா ரொம்ப தேங்க்ஸ் அதான்மா அம்மா அதான்மா எனக்கு ஒரு மூணு நாளில் நீங்கள் மைசூர் மைசூர் ரோஸ் மட்டும் கொடுத்துருங்க நான் சொல்கிறேம்மா எனக்கு பக்கத்தில் இருக்காங்க நான் தெரிஞ்சவங்கள்லாம் இருக்காங்க நான் அவுங்களுக்கெல்லாம் தேவைன்னா நான் உங்களை சொல்கிறேன்

இல்லைம்மா நீங்கள் எனக்கு டெலிவரி பண்ணீங்கன்னா நான் கையிலேயே கேஷாக கொடுத்தர்றேன் உங்கக்கிட்டே கேஷ் கொடுத்தனுப்பிர்றேன் நீங்கள் வாங்கிக்கங்கம்மா ஓகேம்மா இல்லைங்கம்மா நீங்கள் நீங்கள் இப்போதைக்கி மைசூர் ரோஸ் மட்டும் கொடுத்தனுப்புங்க நான் அடுத்தது நான் பார்த்துட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நான் உங்களை கூப்பிர்றேன் அப்படிங்களா ஜடைபட்டெல்லாம் இருக்குதுங்களா எல்லா மாடல்லேயும் செய்வீங்களா ஜடைபட்ட அப்படிங்களாம்மா ஆ ஓகேம்மா நான் சொல்லியிருக்கீங்க இப்போ தான் சொல்லியிருக்கீங்க நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நான் உங்களை கூப்பிர்றேன் பூ தேவை எது இருந்தாலும் அப்படிங்களா ஓகேம்மா ஓகேம்மா நான் கண்டிப்பாக யாருக்காவது வேணும்னாலும் சொல்கிறேன் நான் எனக்கு எதாவது தேவைன்னாலும் இனிமேல் சொல்கிறேன் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க நான் இனிமேல் எதுனா வந்தால் உங்களை கூப்பிர்றேம்மா இப்போது எனக்கு மூணு நாளில் அது கொஞ்சம் டெலிவரி பண்ணிவிடுங்க நான் அமௌண்ட் அவங்க கையிலே கேஷாக கொடுத்தர்றேன் ஓகேம்மா ஆ ஓகேங்கம்மா தேங்க்யூம்மா ஆ